தர்மபுரியப் பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கனா தர்மபுரி வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்தது சேலம் மாவட்டத்துலருந்து தனியாகப் பிரிக்கப்பட்டது தான் தர்மபுரி அது ஒரு அடையாளமாக சொல்லலாம் பார்த்திங்கனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சில வந்து தர்மபுரி தனியாக பிரிக்கப்பட்டது தர்மபுரியில பார்த்திங்கனா கோட்டைகள்னு சொல்லும்போது கோட்டைகள் கோவில்கள் அப்படினு சொல்லும்போது நம்ம அதியமான் வள் நெல்லிக்கனி கொடுத்ததப்பற்றி பே சொல்லலாம் அதியமான் கோட்டை பைரவர் கோட்டை தளங்கள்னு பார்த்திங்கன்னு போது அருங்காட்சியக இருக்கை அந்த மாரி பார்த்திங்ன்னா வத்தல் மலை காவரி பெண்ணகரம் காவிரி நீர்வீழ்ச்சி மேலகிரி நல்லமலை பார்த்திங்கனா ஆஞ்சநேயர் கோயில் பாலகோட்டைல பார்த்திங்கனா ஸ்ரீபெருமாள் கோவில் கல்வி தொழில் நீர் தீர்த்த மலைக்கோவில் நம்ம அரூர் பக்கம் கிருஷ்ணகிரி அணையில் சுப்பிரமணிய சுவாமி நின்னா நினைவிடம் இருக்கு அதியமான் கோட்டை இருக்கு கோட்டையில் பார்த்திங்னா கோயில் ரொம்ப அடையாளத்தை அடையாளம் காட்ன மாரி இருக்கும் வரலாறுன்னு சொல்லும்போது பார்த்திங்னா இது தீ என்னன்னு சொல்லுறது ஒரு கலாச்சாரம் நிறைந்த இந்த டிஸ்டிக்கினு சொல்லலாம் தர்மபுரி மாவட்டத்தில் மலைப்பாதையில் பார்த்திங்கனா தாலுகான்ற ஒரு அஞ்சு தாலுக்கா இருக்கு இதில் பார்த்திங்கனா ஒரு கோட்டைகள் கோவில்கள் நிறைய இருக்கு சொல்லலாம் ஆனால் இன்னும் பார்க்குற பார்க்குறது நிறைய இருக்கு